ஆ நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் உங்களோட ஹோட்டலுக்கு ஆ ஆ நாங்கள் தர்மபுரியில் இருந்து பேசுகிறோம் என்னோட பேர் சகுந்தலா ஆ சகுந்தலா உங்கள் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் உங்கள் ஹோட்டலில் என்ன இவ்வளோ டர்ட்டியாக இருக்குது சுத்தமாகவே இல்லை டேபிள்லாம் க்ளினா இல்லை என்ன பண்ணுறீங்க இது சுத்தமாக இருந்தால் தானே சுத்தமாக இருந்தால் தானே நாங்கள் இன்னும் ம் ம் ஆ நான் இங்கே வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணால் லேட்டாக வருது அப்படியும் அந்த லேட்டாக வந்த சாப்பாடு பார்த்தா டேஸ்ட்டே இல்லை காய்கறிகள்லாம் வந்து சுத்தமாக கட் பண்ணாமல் இருக்காங்க ஆ இது டேஸ்ட் இல்லாமல் இருக்குது காசு கொடுத்து நாங்கள் வந்து சாப்பிட்றோம் நாங்கள் இந்த ஹோட்டல் வந்து சுத்தமாக இருக்கும் சொல்லிவிட்டு வர்றோம் ஆனால் இது இப்படி இருக்குதே என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அவர் பேர் ஒரு நிமிஷம் இருங்கள் அவர் பேர் ஞானமுத்து ஆ முருங்கக்காய் கத்தரிக்காய் இதெல்லாம் வந்து சரியாக வேகலை உப்பு இல்லை டேஸ்ட்டே இல்லை என்ன இது சாப்பிட முடியுமா ஆ இந்த சாப்பாடை சாப்பிட சாப்பாடு மாதிரியே இல்லவே இல்லை சாப்பிட்ற மாதிரியே இல்லை என்ன நீங்கள் மாசத்தில் ஒன் டைம் வந்து கவனிக்கிறீங்க அந்த வர்ற டைமை மட்டும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் மட்டும் செய்வாங்க போல மற்ற டைமில் ஹோட்டல் வந்து நீட்நெஸ்ஸே இல்லை நான் இதை நான் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா பண்ணட்டுமா இப்படி சாப்பிட்டா என்ன நிறைய அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் நோய் நொடி இதலாம் வரும் வருமா இல்லையா சொல்லுங்கள் ஆ ஆ இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிதான் ம் ஓகே ஓகே தேங்க்யூ ஆ ஆ